இந்தி மொழி வந்து இப்போது எல்லாப் பக்கமும் இருக்குது ஆனால் இந்திக்காரங்க தான் அதிகளவில் தொழிலாளர் அதிகமாக இருக்காங்க அவங்களை சொல்றது வைக்கிறதும் அவங்க பேசுறதும் எல்லாம் அவங்க இந்தி தான் பேசுறாங்க தமிழ் தெரியமாட்டேங்கிது அப்புறம் நாளடைவில் கடைசியில் நம்ம அவன் சொல்கிறதத் தான் நாம் பழக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது நாம சொல்கிறத அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் அவன் பேசப் பேச அவன் என்ன சொன்னான்னா அவன் நாம் என்ன அவன் பேசுறது நமக்குக் கொஞ்ச கொஞ்சமாக புரிஞ்சு நாம் தான் இந்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிப் போயிடுது அவனை புரிய வைக்கறதுக்கு நாம்மளே இந்தி பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகிப் போயிடுது இதான் இந்திக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் என்ன தான் இருந்தாலும் அவன் அவன் தாய் மொழி அவன் அவனுக்குத்தான் பெருசு அதனால் இந்திக்காரன் அவனுடைய மொழியைத் தான் பிரச்சாரம் பண்ணுறானே ஒழிய மற்ற மொழிகள்லாம் அவன் ஏத்துக்கிறது இல்லை நாம் இந்தியில் சொன்னால் திரும்பிப் பார்க்கறான் தமிழில் சொன்னால் க அவன்பாட்டுக்கு அவன் வேலையைப் பார்த்துட்டு இருக்கிறான் இதான் யதார்த்தமான உண்மை